கால்நடைகளில் கோழி சொல்கிற சொல்லலாமான்னு தெரியல ஆனால் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் கோழி வளர்க்குறேன் எனக்கு கோழி வந்து ரொம்ப பிடிக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருடமா கோழி வளர்த்துட்ருக்கேன் ஏன்னா என் வீட்டில் ஒரு ஒ ஒரு ஒருத்தவங்க வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஏன்னா எனக்கு வந்து இந்த நேச்சுரலு இந்த அனிமல்ஸ் வளர்க்குறது அதுதான் டா நாய் வந்து எனக்கு செட்டாக மாட்டேங்கிது அதனால நாய் நாங்க வளர்க்கல ஆனால் கோழி வந்து வளர்ப்போம் இப்போ புதுசாக பிறந்துச்சுனா என்ன பண்ணுவீங்கனு தான் கேட்டுருக்கீங்க புதுசாக பிறந்தா நான் ஓவராக க கோழிக்கூட அதை என் தட்டில் கூட நான் சாப்பாடு வைப்பேன் அந்த அளவுக்கு கோழி ரொம்ப பிடிக்கும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படி பார்த்துக்குவேன் மார்னிங் ஏழுந்துருச்சா அதுக்கூட என் கூட வாங்க்கிங்லாம் வரும் பாருங்க எங்கள் கோழி ஃபோட்டோ அனுப்பலாமா என்னென்னு தெரியல ஆனால் எங்கள் கோழி அவ்வளோ ஒரு க்யூட்டாக அவ்வளோ ஒரு செல்லமாக அப்படி நான் வளர்க்குறேன் என் கோழிய சேல்ஸும் பா சேல்ஸும் பண்ணிடுவேன் சில அமௌண்ட் இல்லாதப்போலாம் கோழிய சேல்ஸ் பண்ணிடுவேன் ரொம்ப பிடிக்கும் கோழி வளர்க்கறது கால்நடைகள் பராமரிக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கும் நான் நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டு அவுட்டு அவுட்டு ஏரியாவில் தான் இருக்கோம் எனக்கு நான் கோழிய மட்டும் வளர்க்குல என்னி என்னையே சுற்றி நிறைய பறவைகள் இருக்குது அது எல்லாத்துக்கும் நான் ஃபுட்டு கொடுப்பேன் தண்ணி வச்சிடுவேன் மார்னிங் ஏழுந்திருச்சோன்னே அதுக்கு ஃபுட்டு என்ன கொடுக்க முடியும் அதை கொடுப்பேன் அதுனால எனக்கு அதுங்களை ரொம்ப பிடிக்கும் அதைப்பாக்குறப்ப நமக்கும் ஒரு ஒரு ம ம மா மனது ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் கோழி வளர்க்கறது இப்போ நான் இப்போ கோழி வளர்த்துட்ருக்கேன் அதனால அதை பராமரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது க்யூட்டாக அது பண்ணுறது அது ஆக்ஷன் பண்ணுறது அது கூட் கூப்பிட்டா நம்ம எதாவது சொன்னோம்னா அதுக்கு ஒ பதில் சொல்கிறது நான் எங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட அதுங்கள்ட்ட அதிகமாக ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ அது ஒரு க்யூட்னஸ்ஸு அது கடவுள் படைக்கிறதில் எல்லாம் க்யூட்டாக தான் இருக்கும் நம்ம எப்படி அது மாதிரி தான் அதுவும் அதனால ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கின்ற மாதிரி தான் இருக்கும் அது பண்ணுறதுலாம் நானும் நிறையா பண்ணுவேன் அதுங்களுக்கு ஃபுட்டு இப்போ குட்டி குட்டியாக புதுசாக பிறக்குறதுக்குலாம் என்ன மெயிண்டன்ஸ் பண்ண முடியும் அது எல்லாம் பண்ணுவேன் அதுங்கள்கிட்ட கூட நிறைய நான் அதுங்கள்கிட்ட உட்காந்து நிறைய பேசுவேன் என் மனதில் இருக்கற எல்லாம் விஷயத்தையும் வந்து நான் அதுங்கள்கிட்ட பேசுவேன் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸிபுள் எனக்கு அது எங்கூட என் என்னட்ட ஒரு கோழி இருக்குது அது ஒரு த்ரீ இயர்ஸாக த்ரீ ஃபோர் இயர்ஸாக ஏன்கிட்ட இருக்குது அது பெயரு வந்து குண்ஸு நான் இது காலையில் ஏழுந்திருச்சு குண்ஸுன்னு கூப்பிட்டோன்னே அது வந்து என் கால்கிட்ட அழகா நிற்கும் அவ்வளோ ஒரு க்யூட் அந்த கோழி அது என்னாவே தெரியல ஒரு வேளை நான் பேசுகிறதால அது எனக்கு பதில் சொல்லுதா அப்படின்னு தெர்யல நான் நார்மலாவே எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுகிற ஒரு இதுதான் அதனால தான் பேர்ட்ஸு எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன் சரி நம்ம நம்ம பிறந்த உலகத்தில் தான் அதுவும் அவங்களும் பிறந்துருக்காங்க ஏதோ நம்மளால முடிஞ்சது நமக்கு யார் செய்கிறாங்க செய்யலை அப்படின்னு நம்மளால முடிஞ்சதை செய்வோம் எல்லாம் கால்நடையை நல்லா மெயிண்டன்ஸ் பண்ணி நான் ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம ரொம்ப அதுங்களுக்கு செய்யலனாலும் ஒரு வேளை கொஞ்சம் நீங்கள் சிந்துகிற கொஞ்சம் சாப்பாடை எடுத்துட்டு போய் வெளியில் வரீங்க வச்சிங்கன்னா கூட அது அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ இதுதான் நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் நன்றி